தமிழ்நாட்டின் வீர விளையாட்டு வந்து கபடி தான் அது வந்து வீர விளையாட்டாக இது பண்ணுறாங்க அதுக்காக வந்து பெரிய ஸ்பான்ஸர்ஷிபெல்லாம் எதுவும் இல்லை இப்போ பெரிய ஸ்பான்ஸர்ஷிப்னாலே கிரிக்கெட் அது போல் தான் இருக்குது அதில் வந்து நிறைய இண்டஸ்ரியல் ஒர்க்கர்ஸெல்லாம் ஸ்பான்ஸர் பண்ணுறாங்க மந்த்து க்ரோ கணக்கில் இண்ட்ரஸ்ட்டு இண்ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அதில் வந்து அதிகமாக வந்து ஸ்பான்ஸர்ஸ்ஷிப் வந்து அதிகமாக அதுக்கு அதில் தான் இருக்குது ஆனால் எப்படி சொல்கிறதுன்னா அதிகமாக சேனல்ஸ் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க விவோ அதுமாரி மொபைல்ஸ் அது போல் இதெல்லாம் வந்து அவங்க அதிகமாக ஸ்பான்ஸர் பண்ணுறாங்க இதுமாதிரி சின்ன சின்ன விளையாட்டுக்கு இது ஸ்பான்ஸர் பண்ண மாட்டுறாங்க கபடி சிலம்பம் அது போல் ஜல்லிக்கட்டு அது போல் யாரும் ஸ்பான்ஸர் பண்ணுறதே கிடையாது இப்போது அதனால வந்து இப்போ தான் அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்கறது வந்து எது அதிகமாக வளருதோ அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ வந்து கேப்டன் தோனிக்கெலாம் மூன்றரை கோடி நால்ரை கோடி எடுத்து ஏலத்துக்கு எடுக்கிறாங்க அவங்கள்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் அதிகமாக பண்ணி மூணு லட்சம் கோடி அதுக்கெல்லாம் இப்போ ஏலம் எடுத்துருக்கிறாங்க தோனியெல்லாம் வந்து அதே போல் வந்து தமிழ்நாட்டு கபடி ப்ளேயர்ஸ்சுக்கும் இதுமாதிரி கொடுக்கணும் சொல்லிட்டு நாங்கள் ஆர்வப்பூர்வமாக இருக்கோம்